டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு வந்து ஐபிஎஸ் ஐபிஎஸ்ஸு கவுர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறதுக்குலாம் போட்டி அப்போ வந்து தேர்வு வந்து நிறையா இருந்துச்சு இப்போ வந்து இப்போ வந்து புக்ஸெல்லாம் எடுக்கணும்னால் நம்ம போய் கடையில் தான் போய் புக்ஸெல்லாம் வாங்கிட்டு வரணும் இப்போ வந்து நம்ம தேவைப்பட்டால் நம்ம ஃபோனிலே ப அதெலாம் டவுன்லோட் பண்ணி புக்ஸெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஃபோனிலே பார்த்துக்குலாம் முன்னே இப்போ அப்போ வந்து பெரிய எழுதுறது நம்மளுக்கு எழு அப்பெலாம் வீட்டிலே இருந்து தான் படிச்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து ப ஸ்கூலுக்கு வந்து வேனிலே இதில் எழுதிட்டு போய் டிவிலேயே நம்ம கல்வி எல்லாம் கற்றுத்துத்தராங்க அப் அப்போது வந்து இப்போ வந்து ஃபோன்லேயே டிவிலேயும் எல்லாமே பார்த்துக்குலாம் புக்ஸ்சில் இப்போ பார்க்கவே தேவை இல்லை ஃபோனிலே எல்லாமே பார்த்துக்குலாம் கொஷின் பேப்பர்ஸு ஆன்சர்ஸு எல்லாமே ஃபோனிலே கிடைக்கும் நியூஸ் பேப்பரு எல்லாமே ஃபோனிலே பார்த்துக்குலாம் எழுதுறது கொஷின் ஆன்சரு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கவுர்மெண்ட் எக்ஸாமு நர்சிங் கோர்சிங் இது எல்லாம் ஃபோனிலே பார்த்து நம்மளே படிச்சுக்கிலாம்

யூட்டிப்பு யூட்டிப்பு அதில் போய் சர்ச் பண்ணமுனால் நம்மளுக்கு படிப்புக்கு தேவையான க்ரூப்ஸு க்ரூப்ஸ் எக்ஸாமு டிஎம்சி எக்ஸாமு இது மாதிரி நிறையா கோச்சிங்கெலாம் நிறையா இருக்குது அது பார்த்தமுனா நம்ம நிறைய இதில் படிக்கலாம்